கிராமம்புறங்களில் பாரம்பரிய விளையாட்டு எப்படி எதை சொல்லுதுன்னால் இந்த கபடி இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டெல்லாம் நம்ம முன்னோர் காலத்துலிருந்தே நம்மளுக்கு கிராமப்புறங்களில் நம்ம வீர விளையாட்டு சொல்லலாம் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஒன்று அது இன்னும் நம்ம தலைமுறை தலைமுறையா வழிப்பட்டுகிட்டு அதை நம்ம ஒரு பொங்கல் டைமோ அது விளையாட்டு வெச்சு அதுக்காக நான் பெருங்கா நிறைய பரிசுகளை கொடுத்துன்னு தான் இருக்காங்க இந்த கபடி மேட்சு எப்படின்னா நம்ம வெளியே எங்கள் ஊர் கிராம பொண்ணே ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று வெச்சுட்டு இது அது மூலிமா டிஸ்டிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நம்ம கிராமப்பொருளுக கிராமப்புறங்களிலே உள்ள இந்த மாதிரி விளையாடுற வீர வீரர்களை நம்ம வெளியே அப்பவும் வெளியே தெரிவாங்க அதனால் இந்தப் பாரம்பரியம் கிராம பொண்ணு அவ்வளோவும் மோஸ்ட்டாக யாருமே வெளியே தெரியகிறதில்ல அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்போரட்ஸ் வெச்சு அதுக்கொரு விழா நடத்தி இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் எல்லாேரும் அவுங்கவங்க திறமைகள வெளிப்படுத்துவதற்கு இந்த கபடியும் ஒன்று இந்த ஜல்லிக்கட்டும் ஒன்றா இருக்கிறது இந்தப் பொங்கல் டைம் மோஸ்ட்லி பொங்கல் டைமில் நிறையா கிராமங்களில் ஜல்லிக்கட்டு வெச்சு நல்ல மாடுகளை மாடுகளுக்கும் அது அடக்கிற வீரர்களுக்கும் நல்ல பரிசுகளை கொடுத்து அவங்கள ஊக்கவிக்க வகத்துல விதத்தில் அதை இன்னும் அதை வழிப்பட்டுன்னு தான் வந்துகின்னு இருக்காங்க அதனால் கிராமப்புறங்குகளில் பாரம்பரிய விளையாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னால் மோஸ்ட்லி இந்த ஜல்லிக்கட்டையும் இந்த கபடியையும்தான் சொல்லிகிட்டு வர்றாங்க இப்போ வரைக்கும்